இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து கிராமத்திலயெல்லாம் நல்ல கழிப்பறை கட்டி கொடுக்கணும் குடிநீர் புத்தகங்களெலாம் மேஜை நாற்காலி எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறாங்க ஆனால் கழிப்பறை கட்டும்போது பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக அதே மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக கட்டுறாங்க ஆச்சா போனாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி பைப்பை உடச்சி விடுறாங்க மறுபடி தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகுது அதை வந்து மறுபடி சரி செய்து கொடுக்குறதே இல்லை பெண்களுக்கு கழிப்பறை அது அப்படித்தான் ஒரு ஒரு நாள் பைப்பில் தண்ணி வரும் ஒருநாள் தண்ணி வரதில்லை அப்புறம் மேஜை நாற்காலி எல்லாம் வாங்கி போடுறாங்க அதெல்லாம் ரொம்ப பழசாதான் போடுவாங்க அந்த பசங்களும் சின்ன பசங்களாக இருந்தால் ஓடி ஆடி விளையாடும் போது உடனே கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சி போகுது நாற்காலி உடஞ்சி போகுது மேஜை ஒரு கால் இருக்கிறது இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அதாவது நல்ல தரமான பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும் மற்றும் உணவு பொருளை பார்த்தா சத்துணவு போடுறாங்க அதுவும் ஆயாம்மார்களை செஞ்சு குழந்தைகளெலாம் போடுகிறாங்க இது எல்லாம் வந்து மேம்படுத்தின்னால் இன்னும் காய்கறியெலாம் எப்போ பழைய மாதிரி போடுவாங்க இப்போ எதை எதையோ ஒரு சாப்பாடு செஞ்சு போட்டிருக்காங்க இன்னும் அது காய்கறி காய்கறிகள் முட்டை இதெல்லாம் போட்டு செஞ்சால் குழந்தைகளுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம் எல்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்